நேஷ்னல் ஆர்ட் கேலரி சென்னை காலையில் ஒம்போது ஒம்போதரை மணிக்கு திறப்பாங்க ஈவினிங் அஞ்சு மணி வரையும் வந்து விஸ்டிங் அவர் இருக்கும் ஒரு ஆளுக்கு டிக்கெட் பார்த்தோனா ஒரு அடெல்ட்க்கு வந்து பதினஞ்சுரூபா வாங்குகிறாங்க சின்ன பசங்கனா பத்து ரூபா வாங்குகிறாங்க அங்கே வந்து காட்சி வந்து நம்ம வந்து போய் சுற்றிப் பார்த்தோனா எல்லா பெயிண்டிங்ஸு இருக்கு பெயிண்டிங்ஸு வந்து பதினாறாம் நூற்றாண்டுலேந்து பதினேழாம் பதினேழு நூற்றாண்டு பழைய பெயிண்டிங்ஸும் அதில் வெச்சுருக்காங்க அது அப்றோம் வந்து அங்கே நிறைய ஸ்கல்ச்சர்ஸு இருக்கு நிறைய ஸ்டாச்சூஸ் இருக்கு இது வந்து தமிழ் கலாச்சாரம் வந்து சுட்டிக்காட்டுகிற மாதிரி வந்து நிறைய பழைய வந்து விஷயங்கள் வந்து மியூசியத்ல் வெச்சுருக்காங்க இதை வந்து சுற்றிப்பாக்ணும் அதை பற்றி நிறைய தெரிஞ்சிக்குணும்னா அங்கேயே வந்து கைடும் இருக்காங்க அவங்க வந்து கிளியராக சொல்வாங்க எந்தெந்த பொருள் எந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க அதை பற்றி ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்து சொல்வாங்க நமக்கு எதோ பிடிக்கிது நம்ம ஃபோட்டோ எடுக்குணும்னா நம்ம கேமரா எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம் அங்கே எதுவும் நம்ம தொடக்கூடாது அனிமல்ஸு எதாவுது நாய் எதாவுது எடுத்துன்னு வந்தோம்னா உள்ளே வந்து அல்லோவ் பண்ண மாட்டாங்க நம்ம வந்து ஆவரேஜா உள்ளே போனோம்னா ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி நேரம் வந்து உள்ளே நிதானமாக நின்று சுற்றிப் பார்த்துட்டு வரலாம்